சார் வணக்கம் சார் நானு படித்து முடிச்சுட்டு நேராக பெங்களூர் தான் சார் போயிட்டேன் அந்த சின்ன வயசுலே எங்கே வந்து என்ன வந்து ஓ சரி வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீட்டில் சாப்பாட்டுக்கெல்லாம் அதனால் பெங்களூருக்கு ஓட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க பசங்களோடயா ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் சேர்ந்து நாங்கள் நாலஞ்சி பேர் போயிட்டோம் நாங்கள் பெங்களூர்ல அது முதல்ல ஹோட்டலில் தான் போய் சேர்ந்தோம் ஏன்னால் அந்த பசிக்காக சாப்பாடு நேர நேரத்துக்கு அங்கே தான் கிடைக்கும் அந்த டேபிள் துடைக்க சொல்லுவாங்க இலை எடுக்க சொல்லுவாங்க மாப் போட சொல்லுவாங்க கடையை எல்லாம் துடைக்க சொல்லுவாங்க இந்த வேலைகளை செஞ்சுகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே காலத்தை கழிச்சோம் ஸோ கொஞ்சம் இம்ப்ரூமெண்ட் ஆனால் உடனே அது பக்கத்தில் இது பேக்கரி கடை இருந்தது பேக்கரி கடைக்கு போய் சேர்ந்துக்கிட்டோம் அங்கே கொஞ்சம் சம்பளம் அதிகம் இதாக தான் கொடுத்தாங்க அப்போ முந்நூறு ரூபாய் அந்த சம்பளத்தை வெச்சுக்கிட்டு அங்கே ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே செஞ்சோம் அது முடித்த உடனே அப்புறம் இந்த மார்க்கெட்டில் காயிங்க வந்து வாங்கி காய் விற்கிறது அப்படியே ஒ கை மாற்றுறது தக்காளி வாங்கி தக்காளி விற்கிறது இந்த மாரி கூடைங்களை வாங்கி அப்படி விற்று அதை காசை அது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூமெண்ட் ஆனோம் அப்படியே அப்படியே இருந்த உடனே அப்புறம் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டோம் அந்த இடத்துல பார்த்தினன்னாக்கா சர்வர் வேலைக்கு போனோம் அங்கே நல்ல சம்பளம் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோம் அப்படியே இருந்துட்டு நேராக சரி அக்காவுக்கு மேரேஜுன்னாங்க அதை ஒன்று மூணு நாலு வருஷமாக சம்பாதிச்சு அந்த பணத்தை அப்படியே கொண் வந்து அம்மா கிட்டே கொடுத்து ஒரு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படியே சரி மறுபடியும் வந்தவன் சரி கல்யாணம் முடிஞ்ச உடனே சரின்னு இப்போ எனக்கு இங்கே துணையில்லப்பான்னு சொல்லி அம்மா அப்பா சொன்னாங்க சரி வீட்லே விவசாயம் அது இது பார்த்துக்கிட்டு அப்படியே கூலி நாலு செஞ்சுகிட்டு அப்படியே புலப்பு ஓட்டிக்கிட்டேன்